பஸ்ஸு வசதிங்கிறது இப்போது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்தக் காலத்தில் வந்து பெரியவங்க எல்லோருமே எங்கேப் போனாலும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும் போது நடந்தே போனாங்க ஆனால் இந்தக் காலகட்டத்தில் நம்ம நடந்து போக முடியுமா நம்ம போனாலும் இந்த மக்கள் நடப்பாங்கள நம்ம பெற்ற பிள்ளைங்கெல்லாம் அதனால் போக்குவரத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ எங்கள் ஊரை பொறுத்த மட்டும் பொறுத்த மட்டும் பஸ்ஸு வசதிக்கு கொறைவே கிடையாது நம்ம எங்கள் ஊர் தலைவர்கள் வந்து எல்லா ஊருக்கும் பஸ்ஸு வசதி ரொம்ப ஃபெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கறாங்க அரியலூர் பெரம்பலூருக்கு போகிறதுலேருந்து திருச்சிக்கு மெட்ராஸு சேலம் மதுரைக்கு போகிற வரையிலும் எல்லா பஸ்ஸு இப்போது போக போக எல்லா வசதியுமே எல்லா ஊருக்குமே பஸ்ஸு விட்டு நாங்கள் இருந்த இடத்துலையே அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலாம் எங்கள் பாட்டிலாம் சொல்கிறாங்க நீங்கள் தான் இப்போ எல்லாமே பஸ்ஸுலேயே போய்விட்டு போய்விட்டு வர்றீங்க நாங்கள்லாம் அப்போல்லாம் எங்கே போனாலும் நடந்தே தான் போவோம் இந்த ஊர்லலாம் இப்படிலாம் நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ அட் அ டைமில் எந்த ஊருக்கு போகணுன்னாலும் டைம் ச டைம் பார்த்து பஸ்ஸு வசதி போய் பஸ்ஸில் போய்ட்ருப்போம் போக்குவரத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா வசதி பண்ணிக் கொடுத்துருக்கறாங்க தமிழ்நாட்டு போக்குவரத்துக் கழகம் வந்து எங்கள் தலைவர்களே எல்லாம் அதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கறாங்க பஸ்ஸு இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் இருக்கும் போதே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறத்துக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி கெவுர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்து நடந்தே வந்துடுறாங்க மற்றபடி நிறையா காலேஜு மற்ற ஸ்கூல்லாம் இருக்குதுல்லையா அந்த ஸ்கூல் பஸ்ஸு வந்து பசங்களை வந்து அந்தந்த டைமுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதே மாதிரியே சாயந்தரம் வந்து அழைச்சிட்டு வந்தும் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் எங்கள் ஊரை பொறுத்த மட்டும் பஸ்ஸுக்கு பஞ்சம் இல்லை பஸ்ஸு வசதி நிறையா கொடுத்துருக்கறாங்க கொடுத்துருக்காங்க பசங்க நல்ல முறையில் போய்ட்டு வந்துட்டுருக்கறாங்க எங்களுக்கு எந்த கொறயும் இல்லை சுற்றுலாவுக்கு டூர் போகிறத்துக்கு வந்து இந்த ஊரை பொறுத்த மட்டும் டூர் பஸ்ஸு வந்து எதுவும் வர்றாங்க இது மாதிரி ஓம் சக்தி கோவிலுக்கு போகும் போது மட்டும் வந்து அழைச்சிட்டு போவாங்க மூணு நாலு மூணு குரூப்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதினைஞ்சு நாளைக்கு வித்தியாசத்தில் போய்ட்டு வருவாங்க டூருக்கு போகிறவங்க சுற்றுலா பயணி சுற்றுலாவுக்கு போய்விட்டு வருவாங்க அந்த பஸ்ஸும் வருது போக்குவரத்தை பொறுத்த மட்டும் எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல முறையில் வந்துவிட்டு போய்ட்ருக்கு எங்களுக்கு ஒரு இடத்துலேந்து ஒரு இடம் போகிறத்துக்கு வேண்டிய வசதி எல்லாமே இருக்குது